எங்கள் பகுதியில் இருக்கிற பழங்குடி கலைகள்லாம் சிலம்பாட்டம் அப்படின்றது எங்கள் இதில் ஃபேமஸாக இருக்கும் இங்கே நிறையா பேர் வந்து நிறையா ஸ்டூடண்ட்ஸ் அது போய் கிளாஸ் போய் கற்றுக்கிட்டு அதை வந்து ரொம்ப பெர்ஃபெக்ட்டாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதை வந்து நாங்கள் அது அந்த கலையை மறந்துவிட கூடாது அப்படின்றதுனால நாங்கள் ஒரு கிளாஸ் வச்சு நிறையா நிறையா யங் ஸ்டூடண்ட்ஸுக்கு வந்து அதை இன்னும் சொல்லிக் கொடுத்துகிட்டு இருக்காங்க வேற பழங்குடி கலைகள் அப்படின்னா நிறையா கலைகள் இருக்கு ஆனால் இப்போது வந்து அதை பாதுகாத்துக்கிட்டு வர கலைகள்னா இந்த கலைகள் இந்த கலைகள் அதுக்கு அப்பறம் திருவிழா நேரங்களில் நிறையா பழங்குடி கலைகள்லாம் வந்து செஞ்சு காட்டுவாங்க பட் பாதுகாக்கிறது பாதுகாத்துக்கிட்டு வர கலைகள் வந்து இந்த சிலம்பாட்டம்தான்